கடந்த ஒரு சில வருஷமாக வந்து இந்தியாவோட பொருளாதாரம் வந்து பரவாயில்லையாருக்குது ஈரோடு மாவட்டத்தில்ன் பார்த்திங்கன்னா வந்து பனியன் கம்பனிஸ்னாலேயும் வந்து மஞ்சள் விளைவிற்கிறதுனாலையும் வந்து இந்தியாவுக்கு வந்து உதவியாயிருக்குது பொருளாதார வளர்ச்சிக்கு அப்புறம் வந்து இப்போ வந்து எல்லாமே வந்து கிராமத்துலேயும் சரி நகரத்துலேயும் சரி எல்லாேருமே வந்து ஃபோன்ஸ் யூஸ் பண்ணுறாங்க இன்டர்நெட் யூஸ் பண்ணுறாங்க அதனால் வந்து அதிலயும் வந்து வளர்ச்சி இருந்துகிட்டேதான் இருக்குது இப்பெலாம் வந்து சின்ன குழந்தைங்களிலருந்து எல்லாேருமே வந்து இன்டர்நெட் யூஸ் பண்ணிக்கிட்டிருக்காங்க அப்புறம் வந்து இப்போ நம்ம வந்து ஆன்லைன் பேமெண்ட் பண்ணுறதுனால அதனாலேயும் வந்து இந்தியாவோட பொருளாதாரத்துக்கு வந்து உதவியாக இருக்குது